வணக்கோங்க கிருஷ்ணகிரி வஹாப் நகரில் இருந்து பேசுகிறோம் கார் புக் பண்ணியிட்டு இருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுகாக குடும்த்தோடப் போக இருக்கிறோம் உங்களுக்கு வந்து அமௌன்ட்டு வந்து ஜிஃபேவா இல்லை போன்பேவா யூபிஐயா எப்படின் சொன்னிங்கனா கொஞ்சம் வசதியா இருக்கும் ஏன்னா நேரம் ஆகிடுச்சி இப்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுகாக கிளம்புனும் உடனே தகவல் சொன்னிங்கனா நல்லா இருக்கும்